இந்தியாவில் கல்விமுறை பார்த்தீங்கனாக்கா இப்போ மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ட்டிவிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கனாக்கா ஆக்ட்டிவிட்டிஸ் நிறைய டிராயிங்ஸ் நிறைய கேம்ஸ் பசங்கள் ஸ்கூல்லுக்கு போகிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஆனால் பார்த்தா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ க்ளாஸஸ்தான் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரஷ்ஷராக இருக்குது பிள்ளைங்கள் வந்து எந்த நேரமும் படிப்பு படிப்பு படிப்புன்றதால் வந்து ரொம்ப ப்ரஷ்ஷராக இருக்கனால் பிள்ளைங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதே வந்து கஷ்டமாக நினைக்கிறாங்க வெளிநாடுகளில் வந்து அப்படி இல்லை ஆக்ட்டிவிட்டிஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால பிள்ளைங்கள் வந்து ஸ்கூல் போகிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம இந்திய நாட்டில் வந்து கொஞ்சம் மாற்றணும் அதேபோல் இப்போ இந்தியாவில் முன்னேற்றங்கள் வந்து இப்போ கல்வித்துறையில் வந்து அதிகமாக முன்னேறி இருக்குது ஃபஸ்ட்டெலாம் வந்து இப்போது பிரைவேட் ஸ்கூலில்தான் வந்து பிள்ளைங்களை வந்து படித்தாதான் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தாதான் நல்லா படிக்கிற ஒரு இது இருந்தது இப்போ வந்து கவர்மெண்ட்டிலே பிரைவேட் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது வந்து இப்போது இந்தியாவில் வந்து கொஞ்சம் பெ பெருமையாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ ஏழை எளிய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிப்பில் வந்து அதிகமாக இப்போது கவனம் செலுத்தலை இப்போ இங்கிலீஷ் மீடியமும் படிக்க முடியும் எங்களால் இங்கிலீஷ் மீடியம் படிக்க முடியுமென்ற படியினால் ஏழை எளிய பிள்ளைகள் வந்து இப்போ இங்கிலீஷ் மீடியத்திலயே ஜாயின் பண்ணிக்கிறதுனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது இப்போ ஆக்ட்டிவிட்டிஸும் கொஞ்சம் அதிகமான இன்னும் நம்ம இந்தியாவில் வந்து தரமான கல்வி வந்து கிடைக்குமென்று நான் நம்புகிறேன்